பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு பதினொன்னு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இருபது பன்னெண்டு ரெண்டயிரத்தி இரபத்தி ரெண்டு எட்டு ஏழு ரெண்டாயிரம் இரபத்தி ஆறு ஒன்று ரெண்டயிரத்தி ஒம்பது